ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டமைப்பு வந்து பிஎம் போ பிஎம் போஷன் அப்படிங்குற இந்தச் செயல் திறனை வந்துட்டு மேம்படுத்தணும் அப்படிங்குறதுக்காக பெங்களூரில் இருக்கிற ஒரு தன்னார்வத் தொண்டு நிறுவனத்தோடு வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டாங்க அதை தான் வந்துட்டு பிஎம் போஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதோடய ஃபுல் ஃபார்ம் என்னன்னால் பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் இது வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை மதிய உணவுத் திட்டம்னு முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்ததை தான் வந்துட்டு இப்ப பிஎம் போஷன் அப்படின்னு நேம் தான் மாற்றிருக்காங்க வித்யாசமாக இந்த ஒப்பந்தம் வந்துட்டு அக்ஷய பாத்தரா அப்படிங்குற ஒரு அறக்கட்டளை அமைப்போடு வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டது